என்னுடைய கிராமத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு போது நான் சில வகைகளை கவனித்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து செயல் பட வேண்டி இருக்குது முதல்ல வந்து காலநிலை அதாவது பருவநிலையிங்கிறது நான் கவனிக்கணும் வீடு கட்ட ஆரமிக்கிறது வந்து மழை காலமாக இருக்கற கூடாது அப்படி இருந்துச்சுன்னா கட்டுமான பணிகளில் தொய்வு ஏற்படும் கட்டவும் முடியாது பல இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால் பருவநிலை காலநிலையிங்கிறத கவனித்து அதுக்கு ஏற்றவாரு முதல அந்த வேலையை தொடங்கணும் ரெண்டாவது கிராமங்களை வீடு கட்டும் போது அதை ஒட்டிய வனப்பகுதிகள் இருக்கிற பச்சத்தில் அங்கே இருந்து இந்த ஊருக்குள்ளே வனவிலங்குகள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் அப்படி அவை தவறியோ இல்லை வேறு ஏதோ காரணங்களால் வந்துட்டாலும் அது நமக்கு பாதிப்பை தர இயலாத அளவுக்கு அந்த வீடானது கட்ட படணும் அப்புறம் இன்னொன்று இப்போ என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு உதவி செய்யக் கூடியதாக வகையிலும் அந்த வீட்டோடய அமைப்பு இருக்கிற மாதிரி அந்த வீடு கட்டப்படணும் அதே போல் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் இருந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் அது கட்ட வேண்டியதாக இருக்கும் அதில் நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிற பச்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வசதிகளையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு ஏற்றவாறான அறைகளின் எண்ணிக்கை மாறுபடும் அது போல் மற்ற எல்லா வகைகளிலும் அதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கு ஏற்றவாறு தூங்குவதற்கான அறை தேவைப்படும் ஒப்பனை அறை தேவைப்படும் அப்புறோ வரவேற்பு அறை தேவைப்படும் இந்தமாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கவனித்து கட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு சமையல் அறை அப்படியின்றத எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வாஸ்து சாத்திரத்தின் படி இந்த திசையில் இந்த இடத்துல தான் அமைக்கணும் அப்படின்னு சில கருத்துகள் முன்னியத்துவம் செய்வாங்க அதன் அடிப்படையில அதை அமைக்க வேண்டியதாக இருக்கும் அதே போல் கழிப்பறை கழிப்பறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போயுமே வீட்டுக்கு வெளியில் தனியாக ஒன்று இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை பொருத்து அதனுடைய பயன்பாடுகளில் அதிகம் தேவைபடுகின்ற போது அதையும் நம்ம அதுக்கு ஏற்றவாறு தான் முடிவு செய்யணும் வழிப்பாட்டு தளம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது ஒவ்வொரு மனிதனுமே வந்து ஒவ்வொரு வகையில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அது வீட்டுலேயும் ஒரு வழிப்பாட்டு தளம் இருந்துச்சுன்னா அது உதவியாக இருக்கும் அதே போல நம்ம கட்டரை வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு தளம் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் கவனத்தில் வச்சுதான் நம்ம கிராமத்தில் ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கின்றத பார்த்துக்கிட்டு நம்ம செய்யணும் கிராமத்தில் இப்போ என்னென்ன வகையான வீடுலாம் கட்டப்படுதுன்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலங்களில் முதல்ல குடிசைகள் மட்டும் தான் இருந்தது சுவர்கள் வெறும் மண்ணால் பூசப்பட்டு இருந்தது கொஞ்சம் காலம் போன பிற்பாடு ஓடுகள் வேயப்பட்ட அந்த வீடுகளாக அது மாற்றம் பெற்றது அப்புறமா மின்சாரம் இணைப்பு வந்தது அதற்கு அப்புறமா எல்லாமே சிமிண்டை வச்சு கட்டிடங்களாக கட்டப்பட்டு இன்றைய கால கட்டத்தில் பெரும்பாண்மையான வீடுகள் கிராமங்களில் சிமிண்டை வச்சு கட்டப்பட்ட மாடி வீடுகளாக மாற்றம் பெற்றுருக்கு அப்படிங்கிறது தெரியுது கற்கொள் யோஜனால் சில நன்மைகள் இருக்குது அதாவது அதை வடிவமைக்கின்ற புரோக்கராமர் வந்து யார் அந்த வீட்டில் குடியிருக்க போகிறாரோ அவருக்கு முதல்ல ஒரு இடத்த கொடுப்பாங்க அந்த இடத்தில் அவங்க வீடு கட்டிக்க முடியும் அல்லது அதை வேறு ஏதாவது பயன்படுத்திக்க முடியும் அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை வழங்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இங்கே பார்க்கப்படுது